ஹலோ ஹருண் ஹோட்டலுங்களா ம் நான் ஃபுட்டு ஆர்ட்ரு பண்றதுக்காக கூப்பிட்ருக்கேன் ஆமாண்ணா எனக்கு ஒரு சிக்கன் பிரியாணி வேணுங்க அப்புறம் சிக்கன் சிக்ஸ்ட்டி ஃபைவ் வேணுங்க ஓகேண்ணா என்னோடய ரூட் வந்து பாத்திங்கனா டவுன்லருந்து ரொம்ப தூரமாக இருக்குது அந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் வந்து ஆர்டரை வந்து தருவிங்களா இல்லை நாங்களே முன்னாடி இது வந்து வாய்ங்கணுங்களா சரி ஓகே வருவிங்களா சரி ஓகேணா ஆனால் அது பாத்திங்கனா டவுன்லருந்து கன்னு ஒரு இருபத்தஞ்சி முப்பது கிலோமீட்ரு பக்கமே வருங்க ரொம்ப ரோடெல்லாம் மோசமாக இருக்குது நாலஞ்சு கட்டு திரும்பணும் அது உங்களுக்கு ஓகேங்களா இல்லை டெலிவரி பண்றதுக்கு லேட் ஆவுங்களா ஓ அப்படிங்களா சேரிங்கணா அப்படின்னா நைட்டு லேட்டாக ஆர்டரு கொடுத்தா வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணி தருவிங்களா இல்லையா அந்த சர்வீஸ் இருக்குங்களா ஒரு ரெண்டு மணி பக்கமாக இருக்கும் நைட் ரெண்டு மணினால் நீங்கள் வந்து ஆர்டரை குடுத்துருவிங்களா இல்லை கேன்சல் பண்ணிருவிங்களாண்ணா சரி சரி ஓகேங்கணா அப்படின்னா வந்து இப்போது ஒரு ஆர்டரை எடுத்துக்கோங்க நான் வந்து நைட்டு சொல்கிறேன் அந்த ஆர்டரும் ப்ளேஸ் பண்ணி குடுத்துருங்கண்ணா ஓகேண்ணா தேங்க் யூ